ஹலோ சார் விநாயகா கார் கம்பெனியா சார் என் பேயரு ஜோதிலட்சுமி சார் எனக்கு வந்து சேலத்துலேருந்து தருமபுரி திரும்பி செல்கிறதுக்கு ஒரு கால் டேக்ஸி வேணும் சார் ஐந்து அஞ்சு பேர் உட்காந்து செல்கிற மாதிரி ஒரு கால்டேக்ஸி சார் ஓகேங்க சார் அதற்கான கட்டணம் எவ்வளோவு சார் சரிங்க சார் ஏசி இருந்தால் எவ்வளோ சார் ஏசி இல்லைனா எவ்வளோ சார் சரிங்க சார் ம் சேலத்துலேருந்து தருமபுரிக்கு திரும்பி செல்லணும் ஆமாங்க சார் ஆ அம்மா வீட்லேருந்து அஞ்சுப் பேர் வருவாங்கள் சார் சேலம் பஸ்ஸ்டாண்ட்லேருந்து தருமபுரிக்கு கூட்டுனு வரணும் சார் ஓகேங்க சார் வியாழக்கிழம மதியம் மூணு மணிக்கு சார் சரிங்க சார் ஓகேங்க சார் ஆ சரிங்க சார் ட்ரைவருக்கு வந்து லன்ச் வந்து சார் நீங்கள் இது பண்ணுவீங்களா இல்லை நாங்களா சார் சார் ஓகே சார் ம் நல்லா அனுபவமுள்ள ட்ரைவராக அனுச்சிவுடுங்க சார் ம்ம் ஓகேங்க சார் ஆ வியாழக்கிழம மதியம் மூணு மணிக்கு சரிங்க சார் சார் கரெட் நே கரெக்டாக நேரத்துக்கு வந்துட சொல்லுங்கள் சார் ஓகேங்க சார் அப்பாவோடய ஃபோன் நம்பர் சார் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தஞ்சி அறுபத்தஞ்சி அறுபத்தி மூணுங்க சார் சரிங்க சார் ஆ இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணீங்கன்னா வந்து கூட்டு வந்துடலாம் சார் சரிங்க சார் ம் சேலத்துலேந்து தருமபுரிக்கு ஆ ஓகேங்க சார் சரி கரெக்ட் டைம்க்கு கூட்டு வந்து விட்டுருங்க சார் ஓகேங்க சார்